ஹலோ ஆ சொல்லுங்க மேம் ஆமாங்க நீங்கங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ம் உங்களுக்கு மெனு எந்தமாதிரி வேணுமுன்னு சொல்லுங்க நான் மெனு வந்து சொல்கிறேங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்றத சொல்லுங்க தோசை இட்லி ஊத்தாப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தக்காலத்தில் செய்யக்கூடிய பாரம்பரியமான உணவு வகைகள் அது தனியாக இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா களி கருவாட்டு கொழம்பு அதுக்கப்புறம் வந்து இந்த எள்ளுருண்டை ஆர்ய உருண்டை இந்த மாதிரியான சில ஐட்டங்களெலாம் நாங்கள் அது ஒரு அது அது தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்லையா தானாக போய் எடுத்து சாப்பிடுவாங்களே இதில் வந்து இட்லி தோசை சோளா பூரி இந்தமாதிரி இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி சமையல் இதில் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இறா அதாவது மீன் அந்த கோழி வருவல் இந்த மாதிரியெல்லாம் வைச்சுருக்கோங்க நீங்கள் எந்த மாதிரின்னு சொன்னிங்கன்னால் அதததுக்கு சொல்லிவிடுறேங்க சரிங்க ஆமாங்க வடைகறி இதெல்லாம் போடுவோம் ம் ஆமாங்க ஆ சரிங்க அதுக்கான அமௌண்ட் வந்து சொல்லிடுறோங்க அதாவது சைவம் வந்து சமைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா ஆகுங்க நான்வெஜ் அதாவது கறி சமையல் செய்யணும் அப்படினா அதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிர ரூபா ஆகுங்க ஏன்னால் அதுக்கு வந்து ஆளுங்களெலாம் பிடிச்சு போட்டு நாங்கள் செய்யணுமில்லையா பாத்திரம் இதெல்லாம் வந்து இருக்குது அடுப்பு இதெல்லாம் தனி தனியாக வாங்கணுங்க இதுக்கே நிறைய வேலை இருக்குது அப்புறம் மளிகை ஜாமானை வாங்கிறத்துக்கு ஆட்களை வந்து அமுச்சுவிடணும் இதெலாம் இருக்குதுங்க அப்புறம் பரிமாறுகிறதுக்கு ஒரு பத்துப்பேரை வந்து பிடிக்கணும் இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகுங்க அதுதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னால் அட்வான்ஸ் நீங்கள் முன்னாடியே கொடுத்தடணும்

ஆ ஆ சரிங்க அப்படியும் பண்ணிக்கலாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா தாங்க குறையும் பத்தாயிரம் ரூபா குறையும் ஆ நீங்கள் சொல்லுங்க முன்கூட்டியே வந்து நாங்கள் முன்பணம் வாங்கிப்போங்க அப்புறம் லிஸ்ட்டு வந்தும் எழுதி கொடுத்துருவேன் எழுதிக் கொடுத்ததுக்கப்பறம் நீங்கள் அதை வாங்கிகிட்டு போய் நீங்கள் அதை பார்த்து கூட பண்ணிக்கலாங்க சரிங்களா ஆ சரிங்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா வச்சிடலாங்க